மேடம் உங்கள் கிட்டே கேஸ்சுக்கு அது இது சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்போது முடித்து தருவீங்க நானும் உங்கள்கூட நடந்து நடந்து எனக்கு போதும் போதுமுன்னு ஆகிருச்சி பணம் பணம் பணங்றீங்க பணம் நான் எவ்வளோ தான் கொடுக்கணும் இனி இவ்வளோ இது வரைக்கும் கொடுத்துருக்கு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் எதிர்பார்க்குறீங்க என்னென்றத சொல்லுங்க

நீ நீங்கள் இது வரைக்கும் நெருக்கி இப்போ நெருக்கி எவ்வளோவோ வாங்கிவிட்டீங்க இன்னும் கடைசி முடிவாக எவ்வளோ தான் ஆகும்ன்னு ஒரு அமௌண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் பணம் பணம் வந்துட்டு நான் வந்துட்டு நான் வந்து பணம் வந்துட்டு நான் வந்து அங்கே இங்கே வட்டிக்கு வாங்கி தாங்க கொடுக்குறேன் இப்போ வட்டிக்கு வாங்கி கொடு அந்த வட்டியை நான் கட்டி தான் ஆகணும் நீங்கள் இப்போ குறிப்பிட்டு இவ்வளோ தான் ஆகும் செலவு இவ்வளோ ஆகும்னு சொன்னீங்கன்னாக்கால் அதுக்கு தகுந்தமாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணுவோம் அது தாங்க இப்போ நீங்கள் கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நானும் இப்போ நெருக்கி எவ்வளோவோ கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோவோ தான் ஆகுங்றத ஒரு குறிப்பாக ஒன்று சொன்னீங்கன்னாக்கால் இந்த கே அந்த கேஸ் நீங்கள் நடத்தி தருவீங்க அந்த கேஸ் நீங்கள் நடத்தி தருவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை வந்து பார்த்தேன் நீங்கள் பணம் பணமுன்னு பணம் தான் பணமாகவே கேட்டுகிட்டு இருக்கிறீங்க இன்னும் கேஸ் மூவ் ஆன மாதிரியே தெரியல அதுதாங்க இப்போ பணம் இப்போ நான் இப்போ கொடுத்த வரைக்கும் சரி இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் வேணுங்றத ஒரு ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்க நான் இப்போ பத்து என்னால் பத்து ரூபா தான் முடியும்னாக்கா நீங்கள் அதுக்கு ஒத்துப்பீங்களா அதைத்தான் கேட்குறேன் நீங்கள் எவ்வளோ தான் முடிவாகும் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட அது அமௌண்ட்டு சொல்லுங்க ரெண்டு லட்சமெலாம் கொடுக்க முடியாது மேடம் இனி நான் அங்கே இங்கே வட்டிக்கு வாங்கி இன்னும் ஒரு லட்சம் ரூபா கொண்டாந்து கையில் கொடுக்குறேன் நீங்கள் கேஸை முடித்துக் கொடுக்குற வழிய பாருங்க ஆ சரி ஆ சரிங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னித்துக்கோங்க நான் இந்த ஒரு லட்சம் ரூபா கொண்டாந்து தரேன் சரி